ஹலோ ரமேஷ் எங்கே இருக்கிற தோட்டத்துலேயா சரி சரி மதியம் சாப்பிட போகலான்ட்ருக்குறோம் எங்கே போய் சாப்புடலாம் சாப்புடுறதுக்கு நல்ல ஐட்டம் எங்கே கிடைக்கும் மாலை உணவகமா ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே பழசை கிழசை அதுமாதிரி ஏதாவது போட்டு கலந்து போட்டுறப் போகிறாங்க திடீர்னு அந்த என்ன புரோட்டாவை வச்சு குழந்தைகள் நிறைய பேர்கூட இறந்துட்டாங்கங்கிறாங்க புரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்ங்கிறாங்க அங்கே போய் சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைல சரி சரி நீங்கள் எத்தனை பேர் போய் சாப்பிட்டிங்க நாலு பேருமா சரி ரைட் நாங்களும் நாலு பேருதான் போகலான்ட்ருக்குறோம் சரி எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் போய் உடம்பு கெட்டு போய்டப் போய்றப் போகுது அப்புறம் வயிற்றால போகுது அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அங்கே போய் தெரியாத இடத்துல போய் சாப்ட்டுகிட்டு தெரிஞ்ச இடத்துலையே போய் சாப்ட்டுலாம்னு தான் உன்ன கேட்டேன் ஓ அப்படியா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குமா ஆடரு பண்ணிக்கூட ஆடரு பண்ணிவிட்டா சீக்கிரம் கொடுத்துட்றாங்க ஓகே டெலிவரிக்கெல்லாம் கொண்டாந்து தருவாங்களா நாம்மளே போகணுமா டெலிவரியும் பண்ணுறாங்களா சரி வேண்டாம் சூடாக நாம் அங்கே கடைக்கே போய்க்கலாம் அது எந்த எடத்தில இருக்கு அந்த குமராபாளயம் ரோட்லேயா சரி சரி சரி சரி கொஞ்சம் போய் ரைட்டில் திரும்பணுமா சரி ரைட்டு நீ தான் வரியா போய்ட்டு வரலாம் சரி நேற்று தான் போனியா சரி ஓகே சரி சரி பார்க்கலாம் பை